ஹலோ சொல்லுங்கள் சார் எஸ் கே ஆமாம் சார் எஸ் கே மொபைல் சார் நாகப்பட்டினம் சொல்லுங்கள் சார் ஆ பாக்கலாம் சார் சொல்லுங்கள் சார் என்ன என்ன கம்பெனி மொபைல் சார் தேவைப்படுது சார் உங்களுக்கு ரெட்மி ஓகே சார் ஒகே சார் நம்ம நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி ரெட்மி இருக்குது சார் ஆ விவோ லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனோடு லாஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் டென் தெளசண்ட் லாஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் நமக்கு உங்களுக்கு எப்படி சார் அந்த உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் தேவைப்படுதுங்களா இல்லை சிக்ஸ் ஜிபியா சார்

நம்மகிட்ட பார்த்தீங்கனாக்க வந்து ஃபோர் ஜிபி ரேமில் இருக்குது சார் டென் தெளசண்ட் ரொம்ப கம்மியாகவே நியூ ஐக்யூனு ஒரு மாடல் வந்துருக்குது சார் சூப்பர் மாடல் வந்துருக்குது சார் கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சார் நல்லா மொபைல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஹேங்கே ஆகாது உங்களுக்கு நல்லா ஸ்பீடு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல சூப் பெஸ்ட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆ இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறோம் சார் நம்மகிட்ட இஎம்ஐ பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் எச்டிஎப்சி ஃபினான்ஸ் ஐடிஎப்சி பஸ்ட் பேங்கில் போடுகிறோம் சார் ஐடிஎப்சி பஸ்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜிரோ பர்ஸன்டேஜ் பண்ணித்தரோம் சார் ஜிரோ பர்ஸன்டேஜில் சரிங்களா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நேரில் வா வா வாங்க சார் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணித்தறோம் சார் நாங்கள் சரிங்களா கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் நோட் பண்ணிக் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க சார் நம்ம எதுனால் இங்கே நாகப்பட்டினம் ம பஸார் ரோடு நம்பர் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் சார் சரிங்களா ம கண்டிப்பாக சார் பொ பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டென் டென் பிலோ டென் தெளசண்டில் நீங்கள் மொபைல் வாங்கினீங்கனாக்க உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் ஃபிரீயாக கொடுக்குறோம் சார் உங்களுக்கு த்தா தெளசண்ட் ஃபை ஹன்ரடு ருபீஸ் பவர் பேங்க் சார் ஆமாங்க சார் டா டா டென் தெளசண்ட் எம்ஏஹச் பேட்டரி சார் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு ஓ ஓ உடனே வந்து வாங்கிட்டு போங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக வாங்க சார் பை சார்